நான் ஆன்லைனில் சில ப்ராடெக்ட் வாங்கிருந்தேன் எந்த மாதிரி பார்த்தீங்கனா சன்ஸ்க்ரீனு மாய்ஸ்டரைசர் லிப்பாம் இதெலாம் வாங்கிருந்தேன் ஆக்ஷ்வலா நான் எப்போவுமே யூட்யூப்பில் ரிவியூ பார்த்து தான் வாங்குவேன் எந்த கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து இந்த ப்ராடெக்ட் வாங்கலாம் இந்த கம்பெனிலேருந்து இந்த ப்ராடெக்ட் வாங்குனால் நல்லாருகும் அப்படினு ஓவர் ஆல்லா ரீவியூவ் பார்த்து தான் நான் வாங்குவேன் அப்டித்தான் நான் இப்போயும் வாங்குனன் பட்டு அவங்களுக்கு ஏதோ சக்ஸஸ் ஆகிருக்கும் போல எனக்கு ஃபுல்லா வேஸ்ட்டு தான் மனி தான் வேஸ்ட்டு சொல்ல போனால் ஏன்னா மாய்ஸ்டரைஸர்லாம் ரொம்ப அப்படியே திக்கா ஆகிடுச்சு எடுத்து அப்லேயே பண்ண முடில்ல சன்ஸ்கீரின்லாம் அப்படியே ஜெல்லாட்டும் ஒழுகுது அது ஒரு கன்ஸிஸ்டன்ஸில் இல்லை நிப்பாம்லாம் போட்டோனே ஒரு மாதிரி லிப்சே ட்ரையாகி ப்ளாக்காகி அப்படியே தோல்லாம் உரிய ஆரமிச்சிடுச்சு ஸ்கினில் பார்த்தீங்கனா டூ டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் டிஃப்ரன்ஸ் ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரியோ இல்லை இச்சிங் மாதிரியோ வர ஆரமிச்சிடுச்சு நான் நிறைய ப்ராடெக்ட் ஆன்லைனில் வாங்கிருக்கேன் பட் அதெலாம் நல்லா தான் இருந்துச்சு நான் அதே மாதிரி தான் இந்த டைமும் வாங்குனன் பட்டு இந்த வாட்டி ரொம்ப ஒரு மாதிரி வேஸ்ட்டா போகிருச்சு